சமைக்கிறது பெண்களோடய வேலை அப்படின்னு சொல்லிட்டுலாம் கிடையாது இத்த முன்னாடி காலத்தில் தான் அப்போ சமைக்கிறது வந்து பெண்கள் பெண்கள் மட்டும் தான் சமைக்கணும் ஆண்கள் சமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி காலத்தில் பெண்களை அடிமை பண்ணி வச்சுருந்தாங்க ரொம்ப பெண்க ம் ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே சமம் தான் முன்னாடி தான் அந்தமாதிரி ரொம்ப பெண்கள் எல்லாம் வந்து அடிமை பண்ணி இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து நிறைய கேட்டரிங் சர்வீஸ்னு கு சமைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோர்ஸே இருக்குது இதில் வந்து ஆண்களே தனி அவங்களா வந்து வாலண்டியராக வந்து பண்ணுறாங்க அவங்க தான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் பண்ணுறாங்க ஸோ சமைக்கின்றது வந்து பெண்கள் மட்டும் தான் பண்ணணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பண்ணலாம் ரெண்டு பேரும் சமம் தான் அப்புறம் வந்து இப்போ இந்தமாதிரி இப்போ ஒரு சில பேரு வீட்டில் வேணால் இருக்கலாம் பெண்கள் மட்டும் தான் சமைக்கணும் ஆண்கள் சமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது பெண்கள் சமைச்சால் கண்டிப்பாக ஆண்களும் சமைக்கலாம் அதில் வந்து எந்த தப்பும் இல்லை ஒரு அம்மாவுக்கு ஹெல்ப்பும் பண்ணலாம் ஒரு பையன் வந்து ஒரு அம்மாவுக்கு சமைக்கும் போது ஹெல்ப் பண்ணலாம் ஒரு பொண்ணு தான் போய் பண்ணணும் அப்படின்னு கிடையாது அந்த பையன் போயிட்டு அம்மாவுக்காக ஹெல்ப் பண்ணலாம் ஏதாவது ஏதாது செய்யணுமா அம்மா ஏதாவது காய்கறியை கட் பண்ணி கொடுக்கணுமா அம்மா இந்தமாதிரி கேட்டு ஹெல்ப் பண்ணலாம் அப்புறம் வந்து சா அப்பா வந்து இப்போ எங்கள் வீட்டுலேயும் வந்து அப்பா நிறைய பேர் அப்பா அண்ணன் அந்தமாதிரிலாம் சமைச்சுருக்காங்க அப்புறம் வந்து அப்பா மட்டும் இல்லை அண்ணன் கூட சமைச்சுருக்கான் எப்போன்னா அம்மா இல்லாத டைமில் அண்ண வந்து அம்மாவுக்கு எங்கள் வீட்டில் ஹெல்ப் பண்ணுவான் அப்புறம் தம்பியும் அம்மா இல்லாத டைமில் அம்மா இருக்கிற டைம்லேயும் கூட தம்பி போய் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் அப்பா வந்து நிறைய அம்மாவுக்கு அம்மாவுக்கு அப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைனா ஹெல்ப் பண்ணுவாங்கள் சமைப்பாங்கள் அப்புறம் வந்து அப்பாவையும் அப்பாவே வந்து நானே சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சமைப்பாங்க அப்பா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக அதில் பண்ணுவாங்க அதனால் எனக்கு எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும் இந்தமாதிரி ஒரு பெண் தான் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் கிடையாது அதனால் எங்கள் ஃபேமிலி எங்கள் ஃபேமிலில் எப்போதுமே ஜென்ஸு சமையல் ஒரு நாள் அம்மா சமைச்சாங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு நாள் அப்பா சமைப்பாங்க அந்தமாதிரி தான் எங்கள் வீட்டில் அப்போ இப்போ முன்னாடிலாம் தான் இந்தமாதிரிலாம் இருந்துச்சு பெண்கள் தான் சமைக்கணும் இப்போ பெண்களுக்கு வந்து இந்தமாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கிறது இதுதான் அப்படின்னு சொல்லி வெச்சுருந்தாங்க இப்போ அந்தமாதிரிலாம் கிடையாது இப்போ எங் இப்போது ந நிறைய பேர் சேஞ்ச் ஆகிட்டாங்க இப்போ வந்து இந்தமாதிரி கோர்ஸ்லாம் எடுத்து படிக்கிறாங்கள் கேட்டரிங் வந்து இப்போ நிறைய ஹோட்டலுக்குலாம் போனோன்னு வச்சுக்கோங்களேன் அங்கேல்லாம் பெரிய பெரிய செஃப்பு இருப்பாங்கள் இப்போ அந்த செஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தரு கூட லேடியாக இருக்கற மாட்டாங்க நிறைய எல்லா எந்த ஹோட்டல் பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போனாலுமே அங்கே வந்து செஃப்பு வந்து மோஸ்ட்லி ஜென்ஸாக தான் இருப்பாங்க அதனால ம் இப்போ சமைக்கிறது வந்து பெண்களுக்கு தான் இந்த வேலை பெண் மட்டும் தான் செய்யணும் இந்த வேலைன்னு பெண்களுக்கு உண்டான வேலை அது அப்படின்னு யாராவது நினச்சா அது ரொம்ப தப்பு ஒரு வேலையை பெண் செய்கிறான்னா அது வந்து பெண்ணுக்கான வேலை கிடையாது அவள் அந்த குடும்பத்துக்காக கஷ்டப்படுறா இப்போ சமைக்கிறதுன்றது வந்து பெண் மட்டும் தான் செய்யணுன்ட்டு மோஸ்ட்லி நிறையா பேர் வீட்டில் நான் இப்போயும் இப்போ கூட நடந்துட்டு தான் இருக்குது அப்படிலாம் இல்லாமல் இப்போது ரெண்டு பேருமே சே போய் ஹெல்ப் பண்ணலாம் இப்போது ஒரு பையனாக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணலாம் ஒரு அப்பா கூட போய் ஹெல்ப் பண்ணலாம் ஏன் வெளியில் வேலை பார்த்தா வீட்டில் வேலை பார்க்கணும் அந்தமாதிரிலாம் ஒன்றும் இல்லை போயிட்டு கண்டிப்பாக வீட்டில் அப்பா சமைக்கலாம் எல்லோரும் ஆண் பெண் ரெண்டு பேருமே சேர்ந்து சமைக்கலாம் அது இப்போ நல்லது தான்